நேரம் பொருளும் குறைவாக இருக்கும்போது நான் என்ன சமைப்பன் அப்படினா தக்காளி சாதம் உருளைக்கிழங்கு அந்தமாதிரி செய்வேன் அந்த பொருளும் கிடையாது அப்படினு சொல்லி சொன்னோம்னா புளி சாதம் லெமன் சாதம் அந்தமாதிரி எதாவது செய்வேன் அதுவும் எனக்கு வந்து ஏன்னா அதெல்லாம் கொஞ்ச நேரம் கொஞ்சம் கம்மியாகத்தான் பிடிக்கக்கூடியது இன்னோன்னு வந்து திட்டமிடுதல் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒரு முன்னாடியே முன்கூட்டியே வந்து திட்டமிட்டிருவன் இதுதான் சமைக்கணும் இது நாளக்கு காலையில் இதை ப்ரிப்பேர் பண்ணணும் இதை சமைக்கணும் அப்படினு சொல்லி என்னோடய மைண்டுக்குள் நான் ஏத்திருவேன் அப்போ வந்து நேரம் குறைவாக இருந்தாலும் அந்த அதுக்குரிய வேலையை விறுவிறுன்னு நான் செ வேகமாக நான் செய்யக்கூடிய திறம எனக்கு கடை எனக்கு இருக்குது அதாவது திட்டமிடுதல் இல்லை அப்படினா அந்த அந்த நேரம் வந்து கண்டிப்பாக செலவு அந்த நேரம் போய் நம்ம யோசிச்சிகிட்டு என்ன சமைக்கணும் அப்படிங்கறத யோசிச்சமுன்னா கண்டிப்பாக நமக்கு டைம் ஆகதான் செய்யும் ஆனால் வந்து அந்த டயத்தை வந்து சேவ் பண்ணணும் அப்படினா நம்ம என்ன பண்ணணும்னா முன்கூட்டியே திட்டமிடணும் திட்டமிட்டு இது நான் சமைக்கப்போகிறேனு நம்ம மைண்டுக்குள்ளே அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படினா நம்ம மூளையே நம்மளை எழுப்பிவிடும் அதுக்குரிய சுறுசுறுப்பு தன்மையை அதுவே கொடுக்கும் ஸோ அதனால் அப்படியும் நேரமும் பொருளும் எனக்கு குறைவாருக்குனா புளி சாதம் லெமன் சாதம் அந்தமாதிரி தயிர் சாதம் அந்தமாதிரி நான் பிள்ளைங்களுக்கு நான் பாத்துக்குவன்